பயண சீட்டு முன்பதிவு ஹோட்டல் முன்பதிவு புதுப்பிக்கப்பட்ட பயண நேரம் பிளாட்ஃபார்ம் எண்கள் ஸ்டேஷன் அல்லது பேருந்து புறப்படும் இடங்கள் ஆகவற்றில் அறித்தில் அறிதல் போன்றவற்றின் அடிப்படையில் போக்குவரத்து எளிதாக தொழில்நுட்பம் மிகவும் உதவுகிறது அதாவது சொல்லணுன்னால் இப்போது நம்ம வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போகணும் இங்கே கோயம்புத்தூரில் இருந்து பேங்களூர் போகணும் அப்படின்னா அதுக்கான பேருந்து வந்து புக் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாகவே தொழில்நுட்பம் வந்து நம்மளுக்கு உதவும் இப்போ ஒரு அப்ளிகேஷன் போனோம்னால் நம்மளுக்கு எத்தனை மணிக்கு பஸ் இருக்குது எவ்வளோ பஸ்சுக்கான காசு எவ்வளோ நம்ம கட்டணும் அந்த கட்டணம் வந்து எவ்வளோ கட்டணும் அதே மாதிரி எந்த நேரத்துக்கு வரும் எங்கிருந்து வரும் எங்கிருந்து நம்மளை கூப்பிட்டுட்டு போவாங்க அந்த மாதிரி மொத்த விஷயங்களுமே வந்து நம்ம ஈஸியாக ஒரே ஒரு அப்ளிகேஷனில் இருந்தபடியே பார்த்துக்கலாம் அது வந்து மிகவும் உதவி தான் அதே மாதிரி இப்போ நம்ம போகிறோம் அந்த இடத்துல என்னென்ன ஹோட்டல் அவெலபுளாக இருக்குது இப்போ நம்ம போய் தங்கணும் அப்படின்னா அந்த இப்போ நம்ம ஒரு இராத்திரி நேரங்கள் ஒரு பதினொரு பன்னெண்டு மணி போன்ற நேரங்களில் நம்ம அங்கே போகிறோம் அப்படின்னா அங்கே போய் நம்மளால் தேடிகிட்ருக்க முடியாது உண்மையாலுமே சொல்லணுன்னால் அதுக்கு வந்து நம்ம இங்கேயே ஹோட்டலிருந்து பார்த்துட்டு அதை போய் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஸோ அது நம்ம லாஸ்ட் டைமில் அங்கே போய் தேட தேவையில்லை அதனால் நமக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் அதே மாதிரி சொல்லணுன்னால் பிளாட்ஃபார்ம் சில பேருத்துக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு எங்கே போகணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும் ஸோ அதனால் பிளாட்ஃபார்ம் எண் அங்கே போய் நம்ம விசாரித்து ஒரு ஒரு வேளை ட்ரெயினை மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்கும் அதுக்கு பதிலாக நம்ம தொழில்நுட்பம் ஏதாவது ஒரு அப்ளிகேஷனோ இல்லை ஒரு வெப்சைட்டோ ஏதோ ஒன்றில் பார்த்துட்டு அங்கே போய் நம்ம கரெக்டான நேரங்களில் கரெக்டாக போய் நம்ம பயணத்தை மேற்கொள்ளலாம்